இப்போ பார்த்திங்கன்னா என் வாழ்கையில கஷ்டங்கள் இப்போ நான் சின்ன வயசுலேயே பதினொன்று பத்தொம்போது வயசுலலாம் நான் சிங்கப்பூரு போயிட்டேன் சிங்கப்பூரில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆரம்பத்துலலாம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுலலாம் ரொம்ப கஷ்டம் அப்போ நம்ம ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ சின்ன வயசுங்கிறதுனால நமக்கு தெரியாது நல்லா வேலையை கற்றுக்கிட்டு நம்ம நல்ல பேர் அங்கே ஒரு பதிமூணு வர்ஷம் வேலை பாத்தேன் அதுக்கப்புறம் வரணும் வந்து கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையன் இருக்கான் எனக்கு அப்புறம் பார்த்திங்கனா இப்போ அந்த கொரோனா டயத்தில் என்னால் திருப்பி போக முடியலை அங்கே ரொம்ப இது பண்ணுறாங்க ஆள் எடுக்கிறதில்ல ரொம்ப என்ன அப்புறம் நான் அங்கே விவசாயம் இருக்கு அதையும் அதையும் பார்த்துகிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இடைல எங்கேயாச்சும் ஷடன் கேப்னா ஒரு த்ரீ மன்த் போய்ட்டு வருவேன் போனாலும் அங்கே ரொம்ப கஷ்டம் கெமிக்கலில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் உயரமான எடத்துலலாம் வேலை பார்க்கணும் அதுக்கு ரொம்ப சேஃப்டியாக நமக்கு ஷூவு க்ளவ்ஸு ஹெல்மெட்டு அதலாம் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா திடீர்னு மேலே போகிறப்ப திடீர்னு வழிக்கி விடும் அந்த மாதிரி கீழே கீழே விழுவுறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப கஷ்டந்தான் அங்கே இங்கே ஃபேமிலியவிட்டுட்டு நாங்கள் அங்கே இருக்கிறப்ப அங்கே வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு ஒரு அரைமணி நேரம் ஃபோன் பேசுவோம் அதுக்கப்புறம் படுத்துவிட்டு காலையில் மிஷின் வாழ்க்கை மாதிரித்தான் எனக்கு போகும் அங்கே காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறது ஏழு மணிக்கு வேலை முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வருவேன் ஒரு அரைமணி நேரம் பேசுவோம் சாப்பிடுவோம் திருப்பி படுப்போம் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் எங்களோட வாழ்க்கை என்ன பண்ணுறது எல்லாம் காசுக்காக தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு வேற என்ன என்ன பண்ணுறது